ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்னு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஏழு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஆறு நாலு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு